சார் எஸ்ஜிஎஸ் பாருங்களா சார் நாங்கள் ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்சு பண்ணிக்குறோங்க சார் சார் ஒரு பத்து பேர் இருக்குறமாதிரிங்க சார் சார் டேட் ட்வெண்ட்டி த்ரீங்க சார் சார் ஒரு நைட்டு பார்ட்டி வச்சுக்கலாங்குறமாரி ப்ளான் பண்ணிருக்கோங்க சார் சார் ஒரு நிமிஷம் நாங்கள் அங்கே எயிட் ஓ க்ளாக் ஷார்ப்பாக ரீச் ஆயிடுவோம் சார் அங்கே சார் ஏஜி ட்வெண்ட்டி ஒன்றுங்க சார் சார் பத்துப்பேருங்க சார் ஆ எல்லாருமே எயிட்டின் ப்ளஸ் தான் சார் ஏஜி ப்ரூஃப் எதாவது கொண்டு வரணுமாங்க சார் சார் ஒருத்தர் மட்டும் கொண்டுவந்தால் போதுமா இல்லை எல்லாருமே கொண்டுவரணுமா சார் சார் ஓகேங்க சார் சார் ஓகேங்க சார் வர பத்து பேரும் பைக்கில் தான் சார் வருவோம்

சார் நாங்கள் ஒரு ரெண்டு கேஸ் பீருங்க சார் கேஏ பீர் சார் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கனா எங்களுக்கு வெஜ் இருக்குமா நான்வெஜ் இருக்குமாங்க சார் ரெண்டுமே அலோடுங்களா சார் சார் எங்களுக்கு நான்வெஜ் எடுத்துக்குறேங்க சார் வேணா சார் ஓகேங்க சார் நான்வெஜ்ஜே ஓகே தாங்க சார் நான்வெஜ்ஜே எடுத்துக்குறோம் சார் ட்ரைவருமா சார் ஓகேங்க சார் நான் ட்ரைவர் நாங்கள் அரேஞ்சு பண்ணிக்குறேங்க சார் அது பட்ஜெட் எவ்வளோங்க சார் வரும் ஓகேங்க சார் சார் ஓகேங்க சார் சார் ஓகேங்க சார் நல்லா பார்த்துக்கோங்க ம் ஓகேங்க சார் தேங்க் யூங்க